தமிழ்நாடில் சுற்றுலா மையங்கள் நிறைய அதிகமாக இருக்குது சரணாலயங்கள் இருக்குது பார்க்கக்கூடிய இயற்கை காட்சிகளெல்லாம் இருக்குது மேட்டூரில் எல்லாம் பெரிய அணை இருக்குது நாங்கள் எல்லாம் போய் பார்த்துருக்கறோம் ஏற்காடு போகலாம் மலை அடிவாரம் மலை உச்சிலருந்து அந்த பார்க்கக்கூடிய நிறைய காரியங்களெல்லாம் இருக்கிறது சரணாலயத்தில் பறவைகளை பார்க்கலாம் இதுக்கு வெளிநாட்டுலருந்து நிறைய பேர் வந்து பார்த்து சந்தோஷமாக கொண்டாடிகிட்டு போகறாங்க அதுபோல் நானும் அந்த மேட்டூர் போயிருக்கிறேன் ஏற்காடு போயிருக்கிறேன் கொடைக்கானல் போயிருக்கறேன் இதுமாதிரி சுற்றுலாத்தலங்களை போய் பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சி இருக்கு நிறைய பேர் வர்றாங்க வெளிநாட்டுக்காரங்க வர்றாங்க தமிழ்நாட்டுக்காரங்க வர்றாங்க வடமாநிலத்துக்காரங்க வர்றாங்க நிறைய நாங்கள் சுற்றுலா சம்பந்தமானதெல்லாம் பார்த்துருக்கறோம் அதனால் நானும் பிள்ளைகளையும் கூட்டிகிட்டு போகலான்னு இருக்கிறேன் அதுக்கு நேரம் காலங்கள் வரலை வந்தால் கண்டிப்பாக அந்த சுற்றுலா மையங்களை போய் பார்த்து அந்த சரணாலயங்களை பார்த்து வர ஆவலாக தான் இருக்கிறேன் நானும் எல்லாம் பார்த்துக்கறேன் இந்த பிள்ளைங்கள தான் கூட்டிகிட்டு போகக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் மேலும் தமிழ்நாட்டில் வந்து இப்போ புதுசான சரணாலயங்கள் ஆரமிச்சிருக்கறாங்க புலிகள் காப்பகம் எல்லாம் நாம் தினமும் இந்த பட்டம் பத்திரிகையில் அடிக்கடி பார்க்கக்கூடியதாய் இருக்கு அதனால் சுற்றுலா சம்மந்தமான காரியங்கள் தமிழ்நாட்டில் நல்ல சிறப்பாக நடந்துக்கொண்டு இருக்கிறது